எனக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நிறைய மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணிவிட்டு போய்ருக்குறாங்க குறிப்பாக திப்பு சுல்தான் இஸ்லாமிய மன்னர் அப்பறம் கிருஷ்ண தேவராயர் சோழர்கள் கூட சில கோவில்கள் வந்தாங்க இங்கே சிற்ப முறைகளில் வந்திருக்குது அதனால இங்கே பல்வேறு சமூக கலாச்சார மக்கள் வந்திருக்குறாங்க அதில் நம்ம ரொம்ப சந்தோஷம் பெற்று பெருமை பட்டுக்கக் கூடிய விடையம் என்னென்னா இஸ்லாமியர்களுடைய ஊஸ் திருவிழாவில் வந்து நிறைய இந்துக்கள் பங்கேற்பு செய்கிறாங்க மொழி மதம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் தாண்டி நிறைய இஸ்லாமிய தோழமைகளோடு இந்து தோழமைகள் கலந்துகொள்ளக் கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக இங்கே பார்க்குறோம் தென் ரெண்டாவது வந்து இந்து திருவிழாக்களில் இஸ்லாமிய நண்பர்களும் பங்கேற்பு செஞ்சுருக்காங்க இந்த நடைமுறையே ரொம்ப வித்யாசமாகவும் இருக்கிறதுனால அது நிறைய வெளிநாட்டு மக்களுக்கு நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும் இப்படி ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து செயல்படுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வந்து அந்த பலகாரங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு போகிறதும் இஸ்லாமியர்களுடைய அது முஸ்லீம்களுடைய அந்த பிரியாணி வந்து ஹிந்துக்கள் வீட்டுக்கு வர்றதை எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அது ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்குறாங்க ஏன்னா இங்கே வந்து இப்போ முஸ்லீம்ஸ் அதே ஒரு சேம் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க கிருஷ்ணகிரி பகுதிகளில் சூளகிரி பகுதிகளில் பேரிகை ஓசூர் இப்படியான பகுதிகள்லாம் நிறைய மக்கள் வசிக்கிறாங்க இவங்களுக்குள்ள அந்த மத ஒற்றுமையை தான் நம்ம ரொம்ப வியப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கன்னடா தெலுங்கு ஹிந்தி உருது மலையாளம் இப்படி இந்த இந்த தமிழகத்தில் எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை சென்னைக்கு அடுத்த படியாக சென்னையே இன்னும் கொஞ்சம் நாளில் மிஞ்சிடும் அப்படினுதான் நாங்கள் நினைக்கிறோம் நிறைய மொழி பேச கூடிய மக்கள் நிறைய வெளிநாட்டு மக்கள் நிறைய வெவ்வேறு மாநிலங்களில் இருக்க கூடியவங்க வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்க கூடியவர்கள் சங்கமிக்கின்ற மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இன்னொரு பெருமை என்னென்னா அதனுடைய எல்லை பகுதி வந்து ஆந்திராவாகவும் இன்னொரு எல்லை பகுதி வந்து கர்நாடகாவாவும் கொஞ்ச தூரத்தில் கேரளாவாவும் கேரளாவாவும் இருக்குறதுதான் இதனுடைய மிக பெரிய பெருமை அதனால் எப்பையுமே புரிஞ்சுக்க முடியாத தமிழகத்தில் நீங்கள் எந்த பகுதியிலுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு அரசியல் நிலைப்பாடு ஒரு அரசியல் சூழல் ஒரு கலாச்சாரம் முரண்பாடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிகழுது இதில் ரொம்ப ஹைலைட் என்னென்னா மக்கள் ஒற்றுமையாக இதை எடுத்து செயல்படுறதுதான் ரொம்ப முக்கியம் பெரிய பிரிவினைவாதம் இல்லாமல் பெரிய போர்க்கொடிகள் தூக்கி சண்டை அடிக்க தெரியாத மக்களாக அவங்க அவங்க உண்டு அவங்க வேலைகள் உண்டு அப்படினு அவங்க மரபு அவங்க கலாச்சாரம் அவங்க தொழில் அப்படி பார்த்துக்கிட்டு அமைதியான முறையிலேயே வாழ்க்கை பயணத்தை கடக்கின்ற மனிதர்களாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மக்கள் இருக்கிறாங்க இதை மிக நிச்சயமாக கொஞ்சம் விரிவாக கூட நம்ம சொல்லலாம் இதை பற்றி நிறைய விரிவாக கூட பேசலாம் ஏன்னா நாங்கள் உக்கார்ந்து பேசுகிறத விட நீங்கள் களத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு களமே ரொம்ப வித்யாசமாக இருக்கும் வேறு மாவட்டமும் இந்த மாவட்டமும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம்